சொல்லுங்கள் மேடம் செபஸ்டியன் ட்ராவல்ஸ் பேசுகிறேன் மேடம் செஞ்சியிலேருந்து சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் எத்தினி பேர் மேடம் சரிங்க மேடம் என்னைக்கி போகிறீங்க சரிங்க மேடம் மகேந்திரா வேன் இருக்குது மேடம் எங்களாண்ட இங்கேயிருந்து நம்மளுக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோ ஹாஃப் கிலோமீட்ராகுது மேடம் வண்டி வாடகை வந்து ஆயிரத்தி ஐந்நூறு மேடம் ட்ரைவர் பேட்டா வந்து ஆயருபா ஆகுது மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா ஆகுது மேடம் டோல்கேட்டுலாம் நீங்கள் பாத்துக்கணும் மொத்தம் நம்மளுக்கு வந்து வண்டி வாடகை ப்ளஸு ட்ரைவர் பேட்டா வந்து ஏழாயிரத்தி ஐந்நூறுபாய் ஏழாயிரத்தி ஐந்நூறுபா ஆகுது மேடம் இப்போ டோல்கேட்டுலாம் நீங்கள் பார்த்துக்குங்க அது தனி உங்களுது இப்போ நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐந்நூறுபா ஆகுது ம மூணு நாளைக்கு சேர்த்து வேறு எதுனா வேறு என்ன போகிற வழியில் எதுனா ஊருக்கு வே வேறு எங்கேனா போகிறீங்களா மேடம் பூம்புகார் இருக்குது திருநள்ளாறு இருக்குது இது மட்டும் தான் போகிறீங்களா மேடம் சரிங்க மேடம் டோல்கேட்டுலாம் உங்கள் கணக்கு வரும் மேடம் மூணு நாளைக்கு வந்து ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐந்நூறுபா ஆகுது மேடம் உங்களுக்கு இப்போ இப்போ வண்டியில் வந்து ஆடியோ வேணுமா இல்லை டிவிலாம் உங்களுக்கு தேவைப்படுதா மேடம் சரிங்க மேடம் பா நீங்கள் வாங்க என்னைக்கினு சொல்லுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மேடம் சரிங்க மேடம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நல்ல டி டிவிடி நல்ல எஃபெக்ட்டோடு உங்களுக்கு பண்ண எஃபெக்ட்டில் உங்களுக்கு நல்ல டிவி எஃபெக்ட்டுலாம் இருக்குது மேடம் நீங்கள் வாங்க ஜாலியாக போய்ட்டு வாங்க இப்போது வந்து இப்போ உங்க நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஓ அந்த லைனில் வர ஹோட்டல் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ஹோட்டல்லாம் இருக்குது மேடம் நீங்கள் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை எப்படி நீங்களே சாப்பாடுலாம் பா பார்த்துக்கிறீங்களா எப்படிங்க மேடம் சரிங்க மேடம் அப்போ உங்களுக்கு நல்ல சரி உங்கள் விருப்பம்படியே பண்ணிக்கங்க மேடம் சரிங்க மேடம் வாங்க உங்களுக்கு நான் வந்து ஆறா ஏழாயிரத்தி நூறுபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் மேடம் சரிங்க மேடம் வேறு உங்களுக்கு எதுனா ஹெல்ப் வேணும்ன்னா ப எங்களுக்கு சொல்லுங்கள் மேடம் நான் முன்னாடியே நாங்கள் எதுனா புக் பண்ணுறோம் ரூம்மு உங்களுக்கு ரூம் எதுனா தேவைப்படுதானு சொல்லுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அங்கே வேளாங்கண்ணியில் சரிங்க மேடம் சரி வாங்க என்னைக்கினு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேடம் சேரி சரிங்க மேடம் சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து பதினாலாந்தேதி இங்கே டேட்டுலாம் சொல்லிவிட்டீங்கன்னா சொல்லிடுறேன் நான் கரெக்டாக வண்டியை அனுப்ச்சிவிடுறேன் மேடம் சரிங்க மேடம் சரி ஓகே தேங்க்யூ